ஆமாம் மேடம் ஆ சொல்லுங்கள் மேடம் இல்லையே மேடம் இங்கே நீங்கள் வந்தோடன்னே நீங்கள் சொன்ன ஹோம் ஒர்க்குனு சொல்லிட்டு உக்கார்ந்து எழுதுவான் மேடம் எப்போதும் வீட்லையுமே டிசிப்ளினானாக தான் இருப்பான் அமைதியாக தான் இருப்பான் என்ன மேடம் இப்படி சொல்றிங்க நீங்கள் நான் வந்து கண்டித்து தான் மேம் அனுப்புவேன் சேட்டை எல்லாம் பண்ணக்கூடாது டீச்சர்லாம் சொல்றதெலாம் கேட்கணும் அப்படின்லாம் சொல்லுவேன் மேடம் தெரியும் மேடம் நான் வந்து சரி பார்த்து விடுறேன் மேடம் வீட்டுக்கு வந்து நான் வந்து சொல்கிறேன் மேடம் நான் வந்து அவன்கிட்ட எல்லாமே அவுங்க அப்பாட்டையும் சொல்லி கண்டிக்க சொல்கிறேன் மேடம் சரிங்க மேடம் என் மேலையும் கொஞ்சம் தப்பு இருக்குது மேடம் நானும் பார்க்க தான் செய்கிறேன் அப்படி இருந்தும் ஒரு சில டைமிங்கில் மறந்துடறேன் நான் பார்த்து பண்ணுறேன் நீங்களும் கொஞ்சம் கவனிச்சிக்கோங்க மேடம் இந்த மாதிரி எங்களுக்கு வந்து நீங்கள் தகவல் சொல்கிற ரொம்ப சந்தோஷமா இருக்குது நீங்கள் எங்களை கவனிச்சு நீங்கள் சொல்கிறீங்கனு சரிங்க மேடம் ரொம்ப நன்றி மேடம் நீங்கள் சொன்னதுக்கு நான் கவனிக்கிறேன் மேடம் அவங்க அப்பாகிட்ட சொல்லி நான் என்னென்னு கேட்குறேன் மேடம் சரிங்க மேடம் ஓகே மேடம் ஆ ஆ ஓகே மேடம்